வி வி விவசாயத்தை பற்றியும் விவசாயிகளுக்கும் சமூக ஆதரவு எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி சொல்ல விரும்புகிறேன் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த காலத்தில் அரசே அவங்களுக்கு லோன் கொடுத்து விவசாயத்துக்குள்ளான இழப்பீடுகள் வந்த அந்த இழப்பீட்டு தொகையைக் கொடுத்து விவசாயத்தை ஊக்குவிக்குது அந்த விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அரசு அதுபோல் சமுதாயத்துலேயும் அந்த விவசாயிகளுக்கு மக்கள் நல்ல ஆதரவு தர்றாங்க இந்த விவசாயத்தில் அதாவது சமூகத்துலேயே அந்த விவசாயிகள் மேலே ஒரு மதிப்பு இருக்குது ஒரு மரியாதை இருக்குது ஆகையினால் விவசாயம் வந்து முக்கியம் விவசாயம் ஒரு ஆதாரம் அதனால் சமுதாயத்துலேயும் அவங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்குது நல்ல ஒரு சலுகை இருக்குது ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குது அப்புறம் உழவர் சந்தையெல்லாம் வந்துடும் உழவர் சந்தையில் உழவர்கள் அதாவது விவசாயம் செய்கிறவர்களே கொண்டு வந்து அதை நல்ல மனிதானாபிமான விலைக்கு கொடுக்கறாங்க நல்ல அதாவது புதுசு புத்தம்புது பொருளாக வாங்கக்கூடியதாக இருக்குது இப்படியாக விவசாயிகளுக்கு அங்கே உழவர் சந்தை மூலமாகவும் நல்ல சமுதாயத்தில் நல்ல ஒரு ஆதரவு இருக்குது என்பது சொல்ல சொல்லிப்படுவாங்க